ஹலோ முத்துசாமி எங்கே இருக்கிற அதான் எனக்கு இந்த சோ சாப்பாடு இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து ஒறவுமுற வந்திருக்குறாங்க சமைக்கிறக்கு வேறு வீட்டில் கொஞ்சம் இடையூறு அதுமேலே இந்த ஆருயிர்ஸ் ஹோட்டலில் சொல்லி சாப்பாடு இந்த விஸ் எல்லாம் ஏதாவது கொண்டு வந்து சொல்லலாமா எப்படி அவங்க கொஞ்சம் தரமாக போட்டு இந்த டெலிவரி பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்களா எப்படிங்குறததான் உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் அதே சமயம் வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்களா கொஞ்சம் சூடாக சாப்புடலாம் எப்படி நல்ல முறையா கொண்டு வந்திடுவாங்களா அப்புறோம் பிறகு வந்து எப்படி லேட் ஆகுமா எப்படி சீ அன்றைக்கி சீக்கிரம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா சரி பரவாயில்ல நானே அங்கே ஆர்டர் பண்ணிடறேன் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டு ஆர்டரெலாம் நல்லா இருக்குதா நல்லா இருக்கற மாதிரி இருக்கா சரி பரவாயில்ல அப்போ அங்கேயே பண்ணிடலாம் சரி சீக்கிரம் கொண்டு வந்தால் நான் அங்கேயே அந்த புக் பண்ணிடறேன்